இங்கே வந்து கைட் டூர் ஒன்னும் விழுப்புரத்தில் வந்து பெருசாக எதுவும் இல்லை பட் ட்ராவல் ஏஜென்சினு இருக்காங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களும் நிறைய மொழி தெரிஞ்சின்னு இருப்பாங்கள் தெலுங்கு தெரியும் கன்னட மலையாளம் ஹிந்தி இந்தமாதிரி தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து நம்ம ஏஜென்சி கிட்ட வந்து நம்ம இந்தமாதிரி நம்ம டூர் போகிறம் அப்படின்னு சொன்னால் பேசுனால் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சி நம்மளட்ட கேக்குறாங்களோ அவங்கலை வந்து கூப்பிட்டு இந்தமாதிரி இந்த ஊறை சுத்திகாட்டுங்கள் அதுலாம் வந்து என்ன பண்ணுறது டூர் கைட் இல்லை பட் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதெலாம் என்ன பண்ணுவாங்கள் சுற்றி காட்டுவாங்கள் இந்தந்த இடம் இருக்குது அப்படின்னு பட் என்னனா அவங்களோட ஹிஸ்டரி தெரியாது அந்த கோவிலோட ஹிஸ்டரிலாம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எவ்ளோ தெரியும்னா அதாவது கொஞ்சம் தான் தெரியும் அதனால அவங்களுக்கு வந்து சொல்லி அந்த லாங்குவேஜ் தெரியும்னுட்டுங்குறதால அவங்க வந்து சொல்லி அந்த சுற்றுலா வந்து அவங்க வந்து கைடு பண்ணி கொஞ்சம் சொல்லுவாங்கள் எல்லாம் நான் வந்து வேற எங்கேயாச்சும் சுற்றுலா பயணிகளாய் வந்து இந்த ஏஜென்சிங்க வந்து அனுப்புவாங்கள் அவங்கள கூப்பிட்டு அந்த இடத்துல போயி பாத்துக்குவாங்கள் ஒரு பாரென்ட் ஏஜென்சி அப்படி இல்லேனா அகியூஸ்ட் டிரான்ஸ்போர்ட் இந்தமாரி ஒரு இரண்டு மூணு டிரான்ஸ்போர்ட் இருக்குது பெரிய ட்ரான்ஸ்போர்ட்டா